இப்போ வந்து கிணத்துல வந்து தண்ணி இறைக்கிறதுன்னா வந்து எங்கூர் சைட்லாம் எப்படின்னா அந்த டீசல்லாம் ஊற்றி அந்த பெரிய கிணறு இருக்கும் அதிலிருந்து வந்து அந்த மோட்டரு ஒன்று வச்சிருப்பாங்க எப்போவுமே பெரிய பெரிய கிணறுலாம் இருக்கும் அது பக்கத்தில் வந்து மோட்டரு வச்சிருப்பாங்க அதில் வந்து டீசல் ஊற்றின பிறகு இப்படி வந்து திருப் ஒரு மாதிரி வந்து சுழற்றி விடுவாங்க அது வந்து ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும் படபட படன்னு சவுண்ட் கேட்டு புகையெல்லாம் வரும் அதுக்கப்பறம் வந்து தண்ணி ஊற்றும் ஆனால் அந்த பம்பு செட்ல வந்து தண்ணி ஊற்றுறதே வந்து நல்லாயிருக்கும் ஆனால் இதுவே வந்து இன்னொன்னு என்னான்னா அந்த கிணத்துல வந்து சின்ன கிணறு ரௌண்டாக இதுமாதிரி இருக்கும் அந்த கிணத்துல வந்து தண்ணி இறைக்கிறதுன்னா வாளி போட்டு இறைக்கிறது இது மாதிரி வந்து வாளி குடம் இதை மாதிரி போட்டு இறைப்பாங்க கையிலே வந்து கைத்த ஒன்று ம அதில் கட்டிவிட்டு அப்டி வந்து கையிலையே இறைப்பாங்க இந்த இதெலாம் இறைக்கிறதுனால அந்த காலத்தில் வந்து நமக்கும் ஒரு உடற்பயிற்சி மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போது வந்து சுத்தமாக வந்து சுச்சி போட்டால் நமக்கு மோட்டரு ஓடுது இதுவே வந்து ஒரு சோம்பேறித்தனமாக ஆயிடுச்சு இப்போ நமக்கு அந்தக்காலம் இப்போ வந்து நானே இருக்க வீட்டிலே வந்து கிணறு இருக்குது தண்ணி எப்பயாவுதுதான் வரும் ஆனால் வந்து இன்னமும் வந்து தண்ணி இறைச்சிதான் நான் குளிச்சிட்டிருக்கேன் இறைச்சி இன்னும் ஊற்றி அதில்தான் குளிச்சிகிட்ருக்கேன் ஒரு துணி துவச்சி இது பண்ணணுன்னா எத்தனை குடம் தண்ணி இறைக்க வேண்டிது இருக்குது தெரியுங்களா ஆனால் நமக்கு ஈவினிங் டைம்ல துணி துவைக்கும்போது அதுவும் ஒரு உடற்பயிற்சி மாதிரிதான் இருக்குது அங்கெல்லாம் வந்து எதுவுமே பைப் எதுவுமே கிடையாது சரி அதனாலேயே வந்து அந்த வீடு நான் காலி பண்ணாமல் இருக்கிறேன் கிணறு இருக்கதால நமக்கு எப்போதான் தண்ணி வந்து பஞ்ச பஞ்சமில்லாம இருக்குது ஆனால் எனி டைம் வந்து ஊற்று தண்ணி இருந்துகிட்டேருக்கு கிணத்து தண்ணி அதுவே நம்ம இறைச்சி நிறைய வந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த தண்ணியில குளிச்சால் உண்மையாலுமே எனக்கு சளி பிடிக்கல இவ ரொம்ப நாள் கழிச்சு அந்த தண்ணியில குளிச்சாலும் கூட மற்ற தண்ணியிலலாம் போய் குளிச்சோம்னா இந்த தண்ணிக்கு பழக்கப்பட்டு மற்ற தண்ணியில போய் குளிச்சால் சளி பிடிச்சிக்கிது ஆனால் அந்த கிணத்து தண்ணியில வந்து சளி பிடிக்கிறதில்ல அது ஏன்னு தெரியல ஆனால் வந்து எனக்கு உண்மையாலுமே வந்து அந்த ரொம்ப நாள் கழித்து இப்போதான் வந்து எனக்கு பழைய நினைவுகளும் ஞாபகத்துக்கு வருது தண்ணி இறைக்கிறது குடத்துல அது நல்லாயிருக்கு உண்மையாலுமே சின்ன பிள்ளைலலாம் வந்து வீட்டு பக்கத்திலலாம் வந்து கிணறுலாம் இருக்குது ஆனால் வந்து பெரிய பெரிய கிணறு அதெலாம் பார்த்தா பயமாக இருக்கும் எப்படி இதெலாம் சுத்தம் பண்ணுவாங்க எப்படி இறைப்பாங்க இதெலாம் நெனைப்பேன் அப்புறம் வந்து அந்த க்ளீன் பண்ணுறது தண்ணியெலாம் வந்து மேலே ஃபஸ்ட் ஊற்றிருவாங்க சில டைம்ல வந்து தண்ணியெலாம் வந்து கலங்கி ஒருமாதிரி போயிடும் இந்த மீன் இதெல்லாம் வந்து செத்து போயிருந்துச்சுன்னா அதெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து எதோ ஒன்று அந்த இதை வச்சு இது பண்ணுவாங்க எதோ வந்து ஒரு மரம் மாதிரி இருக்கும் அந்த இதில் அள்ளி அதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க அதுக்கும் மோட்டரு வச்சிருக்கிறாங்க இதுமாதிரி வந்து இதை மாதிரில்லாம் மோட்டரு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டீசல் வச்சு ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை டீசலும் இல்லை எதுவும் இல்லை என்ன பண்ண சுச்சு போட்டால் அதுபாட்டுக்கு வந்து ஒரு சுச்சு போட்டாவே வந்து தண்ணி வருது இதை மாதிரி காலக்கட்டங்கள் ஆகி போயிடுச்சி உண்மையாலுமே வந்து கிணத்தில் இறச்சி இது பண்ணுறதுதான் வந்து ஒரு உடற்பயிற்சியாகவே நமக்கு அமையிது